நான் ரன்னிங் போகும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டு கேட்டுட்டுதாங்க போவேன் ஒரு ஹெட்செட்டை எடுத்துகிட்டு பாட்டை கேட்டுகிட்டு தான் தினமும் எனர்ஜிக்கா போவேன் நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விஜய்யோட தீவிர ரசிகர் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் கில்லி படம் வந்துச்சு பாத்தீங்களா கில்லி படத்தை பார்த்து தான் ஆக்சுவலி நான் வந்து ரன்னிங் போகவே ரொம்ப விரும்பினேன் கில்லி படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவரோடய என்ட்ரியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரன்னிங்கு தான் அப்டி தலைவர் ஆம்ஸ் டூம்ஸ்ஸு அப்டி ஒரு பாட்டை போட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பாரு அதில் இருந்துதான் நானே பார்த்தீங்கன்னா காலைல டெய்லியும் ஒரு ஆறு மணிக்கு எழுந்துருச்சி அப்டி ரோட்டில் அப்டி ஓட ஆரம்பிப்பேன் அந்த பாட்டை வேற போட்டுக்கிடுவேன் அந்த பாட்டை போட்டுட்டு அப்டி ஓடினா கிட்டதட்ட ஒரு பத்து கிலோமீட்டர்னாலும் ஓடலாங்க அப்டி ஆம்ஸ்ஸு தூம்ஸ்ஸுன்னு அப்டி கில்லின்ற பாட்டை போட்டுகிட்டு அப்டி ஓடிகிட்டே இருப்பேன் அதனால இசைதாங்க பாட்டுதாங்க இதனால ஒரு பாட்டை மட்டும் விஜய் பாட்டை மட்டும் கேட்டு அப்டி ஓடிகிட்டே இருப்பேன் அவ்வளோதாங்க